எட்டு மூன்று ரெண்டாயிரம் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்து ஒன்று இருபத்து ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்து மூன்று பதினொன்று ஒன்று ஆயிரத்து எந்நூற்றி எம்பத்தஞ்சு இருபத்தியேழு மூன்று ரெண்டாயிரம்